ஹலோ ஓலா வண்டிங்களா நான் அடுத்த மாதம் பத்தாம்தேதி வெளிய வெளிய ஊருக்கு போகிற மாதிரி சொல்லி அட்வான்ஸ் புக் பண்ணியிருந்தங்க ஆமாங்க நான் தாங்க என்னோடய நம்பர் வந்து இருபத்தி மூணு எழுபத்தி நாலுங்க பெயரு லோகேஸ்வரிங்க புக் பண்ணியிருந்தங்க அது போக முடியலிங்க அடுத்த மாதம் அதனால் நீங்கள் அட்வான்ஸ் தொகையை திருப்பி தர்லிங்ளா ஒரு அஞ்சாயிரம் கட்டியிருந்தங்க அது போக முடியாதுங்க அடுத்த மாதம் அது எட்டாந்தேதியே போகிறனால ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போகிறோங்க அமௌண்ட் திருப்பி தருவீங்களா ம் சரிங்க என்ன காரணன்னா வீட்டில் ஃபேமிலில் அடுத்த மாதம் எட்டாந்தேதி போகிற மாதிரி பிளான் பண்ணி இருக்காங்க அதனால் தான் அட்வான்ஸ் திருப்பி கேட்குறாங்க சரி ஓகே